நான் தாய்மொழி தமிழை தாண்டி வேறு மொழில புத்தகம் படிச்சுருக்கேன் புத்தகம் ஒரு ரெண்டு புக்கு படிச்சுருக்கேன் ஒரு புக்கு வந்து பணம் புரிந்தவன் இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னாக்க பணக்காரத் தந்தை ஏழைத் தந்தை பணக்காரத் தந்தை ஏழைத் தந்தை புக்கு பார்த்திங்கன்னாக்க ஒரு குழந்தைக்கு இரண்டு அப்பா இருக்கற மாதிரி காமிச்சுருப்பாங்க ஒருத்தருக்கு பணக்கார தந்தையாக இருப்பாரு இன்னொரு ஏழை தந்தையாக இருப்பாரு பணக்கார தந்தை எப்படி அந்த குழந்தைக்கு என்னான்னா சொல்லி வளர்க்குறாங்க பணத்தை பற்றி அப்படின்ருவாங்க ஏழை தந்தை பார்த்திங்கன்னாக்க எப்படி வேலலை செய்யணுன்ற மனநில பற்றி அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது புக்கு பார்த்திங்கன்னாக்க பணம் புரிந்தவன் இந்த பணம் புரிந்தவன் பார்த்திங்கன்னாக்கா ஒரு பணத்தை எப்படி ஒரு ஒருவருக்காக வேலை செய்ய வைக்கிது அப்படின்றத பற்றி அந்த ப பணம் புரிந்தவன் புக்கில் சொல்லியிருப்பாங்க அடுத்து அந்த ரெண்டு புக்கு தான் நான் மற்ற மொழில படிச்சுருக்கேன் வேற்று மொழி பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் படிச்சுருக்கறது நான் தமிழ் மொழியில நிறையா புக்கு படிச்சுருக்கேன் பர்மாவில் நடைபயணம் இது மாதிரி நிறையா புக்கு படிச்சுருக்கேன் தமிழ் மொழியில் இருக்கிறதுல ஒவ்வொரு இந்தியர்களும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு பார்த்திங்கன்னா பர்மாவில் நடைபயணம் பர்மாவில் இருந்து வந்த அகதிகள் எப்படி வந்துருக்காங்க அங்கேருந்து அப்படின்றத பற்றி அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு தொழிலில் பண்ணுறவங்க ஒவ்வொரு மாணவனும் படிக்க வேண்டிய புக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த ஏழை தந்தை பணக்கார தந்தை பணம் புரிந்தவன் இந்த புக்கை ஒவ்வொருத்தவங்களும் கம்பல்சரி படிக்கணும்